இயற்கை சூழல் என்பது நமக்கொரு உலகத்தில் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் பார்ப்பதற்கு நமக்கு கண்ணுக்கு இனிமையாகவும் எளிமையாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காணப்படுவது தான் மலைப்பிரதேசங்களோ அல்லது தாவரவியல் தாவரங்களோ பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப இனிமையான ஒரு காட்சியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக காணப்படுகின்ற ஒரு இயற்கையை நமக்கு கிடைப்பதற்கே ஒரு பெரிய ஒரு பிரசாதம் அந்த இயற்கை நாம் ரசித்து சந்தோசமான வாழ்க்கைய வாழணும்